எங்கள் அக்கா கல்யாணத்தில் தண்ணி உணவுகளெலாம் நாங்கள் ஆர்டெர் பண்ணிருவோம் ரொம்ப பெரிய இடத்துல ஆர்டெர் பண்ணிருவோம் தண்ணி வந்து கட்டு கட்டாக பண்டல் பண்டலாக பாட்டிலில் வந்து இங்கே வந்து இறங்கிரும் நாங்கள் வந்து அதை வந்து கொஞ்சோம ஆர்டெர் பண்ணாமல் நிறையா ஆர்டெர் பண்ணால்தான் பத்தாமா இருக்கிறவங்களுக்கலாம் எல்லாத்துக்குமே பார்த்தும்மா என்னெனு தெரியாமல் இருக்கும் அதனால்தான் தாராளமாக இருக்கணும் அப்படினு சொல்லிட்டு ந தண்ணி வந்து நிறைய ஆர்டெர் பண்ணிட்டோம் அப்போ மீதி இருந்தாலும் நம்ம வந்து யூஸ் பண்ணிடலாம் இல்லைனா ரிட்டன் பண்ணிடலாம் அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வந்து பைசா கொடுக்குற அளவுக்கு அவ்வளோ தண்ணி வந்து நாங்கள் எடப் ஏற்பாடு பண்ணியிருந்தோம்